தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ் தெரியாத மக்கள்கிட்ட பக்கத்தில் இருந்தாங்க அப்படினா அவங்க ஒரு பொருளை எடுத்துக்காட்டலாம் அப்படி இல்லைனா சைகையில் பேசி புரியவைக்க முயற்சி செய்வாங்க இப்போ ரெண்டு பேருக்குமே வேறு ஒரு லாங்குவேஜ் தெரியுது அப்படினா அதில் பேசி புரியவைக்க முயற்சி பண்ணலாம் இன்னும் இப்போ இதுக்கெலாம் நிறையா ஆப்ஸ்லாம் கூட வந்துருச்சு ஈவன் இப்போ கூகுல் ட்ரான்ஸ்லேட்டர் அந்தமாதிரி ஆப்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஈசியாக புரியவைக்க முயற்சி பண்ணலாம்